திரைப்படம்னு சொன்னால் பழைய படம்தான் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி எஸ்எஸ்ஆர் அவங்கெள்லாம் அவக நடிப்பெல்லாம் நல்ல நல்லா இருக்கும் அவக அவகளுடைய நடிப்பு எந்த விதமான ஒரு அசிங்கம் கிடையாது பார்த்துக்கோங்க இப்போ உள்ள படங்கள் அப்படி கிடையாது இப்போ உள்ளதில் இது அரை ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு அது இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு பிடிக்கும் எனக்கு வந்து எப்போவுமே வந்து பழைய பாடல் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் பழைய பாடல் கேட்பேன் பழைய படம் போட்டாக்கா பார்ப்பேன் மறுபடியும் இது காமெடி வந்து தங்கவேலு இது சந்திரபாபு இவன் நாகேஷ் அவகள்லாம் காமெடி பண்ணுறது நல்லா இருக்கும் இப்போ பண்ணுறவுகெல்லாம் நல்லா இல்லைனு சொல்லலை எனக்கு பிடிச்சது அப்ப உள்ளது தான் அப்ப உள்ள பாட்டுகல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் அவன் ராஜா ராஜா ஜிக்கி அவள் சுசிலா இது சவுந்திர ராஜன் அவங்க பாட்டும் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அடுத்ததில் இவர் அவன் செத்து போனவர் இப்போ இப்போ இது பாட்டும் ரொம்ப பிடிக்கும் அவர் பேர் மறந் பேர் மறந்து பாலசுப்பிரமணியம் எஸ்பி பாலசுப்பிரமணியம் பாட்டும் நல்லா இருக்கும் சித்ரா பாட்டும் நல்லா இருக்கும் வந்து ஆனால் வந்து எத்தனை பாட்டுகள் இருந்தாலும் அந்த பாட்டுக்கு இப்போ உள்ள பாட்டுக்கும் ஈடே ஆகாது நடிப்பிலையும் பாருங்கள் ஆமாம் ஜெமினிகணேசன் காதல் மன்னன்னு பேர் அவரும் நல்லா நல்லாவே நடிப்பார் அதே மாதிரி எம்ஜிஆரும் அப்படி தான் சிவாஜியும் அப்படி தான் எஸ்எஸ்ஆரும் அப்படி தான் விஜய்காந்து அவுகெள்லாம் இப்போவும் பரவா இல்லாமா நடிக்க இப்போ வந்து விஜய் ஆமா விஜய் ரசிகர் நான் வந்து விஜய் படம் பார்ப்பேன் அடுத்தாலே இவன் அஜித்து படம் பார்ப்பேன் சூர்யா படம் பார்ப்பேன் மற்ற பேரெலாம் நமக்கு வந்து அவ்வளவாக ஓடாது இப்போ உள்ள படங்கள் ஜாஸ்தியாக பாக்கவும் மாட்டேன் அப்போது உள்ள இது பாடல்களெலாம் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அன்று வந்ததும் இதே நிலா அதெல்லாம் அந்த கேட்கையில அப்படியே ஒரு ஒரு குஜாலாக இருக்கும் அதை மாதிரி இது எம்ஜிஆர் பாட்டும் நல்லா இருக்கும் அதை மாதிரி சிவாஜி கணேசன் பாட்டும் அர்த்தமுள்ள பாட்டாக இருக்கும் எந்த பாட்டை எடுத்தாலும் பாருங்க எல்லாமே இது காதல் பாட்டு வேறு சோகப் பாட்டு வேறு அதில் வந்து இது ராஜா ராஜா ராஜா ஜிக்கி அந்த சீனிவாசனெலாம் அப்படியே வந்து வந்து பகலில் கேட்குறத விட அந்த பாட்டுகளெலாம் ராத்திரிக்கு கேட்டாக்கா அப்படியே ஒரு பழைய பழைய நெனைவுக்கு போயிடலாம் ஐம்பது வருடத்துக்கு முன்னால் ஓடிடணும் அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் ஏன்னால் ட்ரெஸ்ஸு கூட பாருங்க அப்போ உள்ள ட்ரெஸ்ஸு இப்போ யார் போடுறா இது இது நாட்டியம் நாட்டியப் பேரொளி பத்மினி அவளெலாம் அந்த பாட்டு படிச்சு ஆடுவாளுவ கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே அந்த பாட்டு எங்கேன போட்டாலும் நின்று கேட்பேன் அதை மாதிரி எம்ஜிஆர் பாட்டு ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அந்த பாட்டும் நல்லா இருக்கும் இது பா ஆமாம் அதை மாதிரி எல்லா பாட்டுமே பாருங்க பாட்டு பாடவா அந்த பாட்டு பாருங்க அதெல்லாம் அது அப்படி நின்று நின்று கேட்குறதுக்கு தான் அந்த காலத்தில் உள்ள பாட்டுக்கும் இந்த காலத்தில் உள்ளவுகளை கொறை சொல்லலை இந்த காலம் இந்த காலத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு இப்போ பாருங்க கிளப் டான்ஸ்னு வச்சுருக்கான் அந்த காலத்தில் கிளப் டான்சங்கிறது கிடையாது உண்டு உண்டுனாலும் ஃபுல்லா ட்ரெஸ் போட்டு அந்த ஆமாம் டான்ஸ் ஆடி ஆமாம் பாட்டு படிக்கிறது அது ஒரு சுகம் மறுபடியும் இந்த பாம்பு படத்தில் அவள் ராகினி அவளுக்கு அவள் படிக்கிற பாட்டும் நல்லா இருக்கும் அந்த மாதிரி பானுமதி பானுமதி அந்த பாட்டு எனக்கு டக்குன்னு நெனைவு வரலை அவள் அவள் பானுமதி படிக்கிற பாட்டும் ஆ அலையைப் போலே ஆணியின் மேலே உள்ளம் அலை மோதுதே ஆசையின் அலை சொல்லிப் பாருங்க அதெல்லாம் அந்த பாட்டெலாம் நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்கோ அந்த மாதிரி எல்லா பாட்டுகளுமே கேட்குறதுக்கு ஒரு இனிமை இப்போ டக்கு டக்குனு டண்டக்கு டக்குங்கா எல்லாத்தையும் அவுத்து அவுத்து வீசுறான் அதை பயலுகள் பின்னால் இருந்து விசிலு அடிச்சுக்கிட்டு அந்த அந்த மாதிரி டான்ஸு பாட்டு வரிகளை தேட்ரில் பார்க்க முடியுதா படம் இப்போ இப்பம் தேட்ருவுகளுக்கு எங்கே போக முடியுது இங்கே அப்போ உள்ள தேட்ரு வந்து ஒன்னாரூவா டிக்கெட்டு இப்ப பாருங்க ஆயிரம் ஐநூறு ஆயிரம் ஐநூறு அந்த துட்டை வந்து ஒரு வாரம் சாப்பாட்டுக்கு வச்சுக்கிடலாம் நம்ம இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு அது தெரிய மாட்டேக்கு அப்போ பாருங்க எல்லாரும் டிக்கெட்டுல கூட கூட கொடுத்து அது வந்து அது தலைவன் வாரான் அவன் வரான் இவன் அப்போமெல்லாம் அப்படி வந்து வேற்றுப்பிரிவின கிடையாது சிவாஜி படமா அது ஓடும் எம்ஜிஆர் படமாக ஓடும் எஸ்எஸ்ஆர் படமாக அது ஜெமினி கணேசன் படமாக அதுலெல்லாம் ராதிகா இவள் ராதிகாவெலாம் நல்லா நல்லா நடிப்பாள் அவளெலாம் ஏன்னால் ராதிகா படத்தை மிஸ் பண்ணவே மாட்டேன் நான் அவளுடைய அந்த ஆமாம் அந்த இங்கிலீஷும் தமிழும் கலந்த பேச்சு நல்லா இருக்கும் அவள்கிட்ட அந்த மாதிரி நடிகர்களெலாம் நிறையா இருக்கா அந்த காலத்து நடிகர்கள் அதெல்லாம் பேசுறதுக்கு நல்லாவே இருக்கும் நமக்கு புரியும் வந்து அந்த படத்தை பார்த்து மனசு கெட்டுப் போகாது இப்போ உள்ள பிள்ளையலுவோ பாருங்களேன் முளைக்கு முந்தி செல்லு தான் கேட்குது செல்லில் அந்த குத்தாட்டம் போடு குத்தாட்டம் ஆடு ஒரு வயது பயலெலாம் ஒரு வயது கூட ஆமா புள்ளையளுக்கு எதுங்கிறதை ஆவலை அந்த குத்து பாட்டை போட்ட உடன ஒரு ஆட்டம் அப்படி தான் ஆடுதுங்களே ஒழிஞ்சி பழசு பழசு தான் அதை சொல்லுவாவோ சில பேர் கேலிக்கு பழசு பழசுங்களே போன வாரம் வச்ச வடையை இந்த இன்றைக்கு திம்பியளா அப்படினு அது வந்து பழசுனாக்கே அதுகளுக்கு அது தெரிய மாட்டேக்கு பழசு பாருங்க அவளு போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எவளாவது ஆஃப் டவுசரில் வந்து டான்ஸ் ஆடியிருக்காளா அந்த காலத்தில் கிடையாது ஃபுல் சேலை ஜிகு ஜிகு ஜிகு ஜிகுன்னு நல்லா இப்போ வந்து பரதநாட்டியம் எந்தப் படத்தில் வைக்கான் ஒரு படத்துலையும் கிடையாது ஏன்னால் கமலஹாசன் படத்தில் பரதநாட்டியம் அவன் அவர் டான்ஸ் ஆடுவது நல்லா இருக்கும் ஏன்னால் பரதநாட்டியம்ங்கிறது வேறு இப்ப உள்ளதுவோ அது ப அப்படி இப்படி ஆல பூல டமுக்கு டமுக்கு டமுக்கு டமுக்குனு போட்டு அடிக்கான் போ அது வந்து தேட்ருக்குள்ளே போன உடனே பாருங்க நெஞ்சுவலி வந்துடுது ஏகப்பட்ட ஸ்பீக்கரை கொண்டு வச்சு ஹார்ட்டு ஹார்ட்டு அட்டாக் இல்லாதவனுக்கு பூரா அட்டாக் வந்துடுது